ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ நான் பேசுகிறேன் சொல்லுங்கள் சரிங்க எந்த காலேஜி ஆ ஓகே ஓகேங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க சரி சரி ஓகேங்க எஜிகேஷன் லோனுக்கு அப்ளை அப்ளை பண்ணனுங்களா சரி சரி ஓகேங்க ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்குதுங்களா ஆ இப்போ வந்துட்டு கவர்மண்ட் வந்துட்டு மஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டாங்க பேன் கார்டெல்லாம் இப்போ நீங்கள் வந்துட்டு பேன் கார்டு அப்ளை பண்றமாதிரி தான் இருக்கும் இப்போ லோனு இந்தமாதிரி சேங்க்ஷன் சேங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பேன் கார்டு மஸ்ட்டுங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மட்டும் பேன் கார்டு அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்கும் இன்ஸ்டன்டாகவே ஆ அது இருந்தால் கூட போதும்ங்க நீங்கள் ஒரிஜினல்ஸ் இருந்தால் கொண்டு வாங்க ரெண்டு ரெண்டு காபி ஆமாம் பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ ரெண்டு வேணும் சார் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணி முடிஷ்ட்டு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் செக்யூரிட்டி சைன் ஒருத்தவங்க போடுகிற மாதிரி இருக்கும் இப்போ வீட்டில் போய் யாராச்சும் பேரண்ட்ஸ் அந்தமாதிரி யாரையாச்சும் கூட்டிகிட்டு வாங்க அண்ணா அந்தமாதிரி இருந்தால் கூட ஓகேதாங்க நான் ப்ரொசீஜர் மற்றும் ஒ ஒன்ஸு சொல்லிவிடுறேன் ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் டேரக்ட்டாக பேங்க் வரமாதிரி தான் இருக்கும்ங்க நீங்கள் வந்ததுக்க மேக்ஸிமம் ப்ரூஃபெல்லாம் கொண்டு வரணும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நான் சொன்ன அந்த ப்ரூஃபெல்லாம் நீங்கள் கொண் கொண்டு வந்துடு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறமாரி இருக்கும் தென் வந்துட்டு நீங்கள் காலேஜில் போய் கேட்டிங்கனா எனக்கு எஜிகேஷ்னல் லோன் அப்ளை பண்ண போறேன்னு கேட்டிங்கனா ஆஃபிஸில் உங்களுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நீங்கள் இப்போ பிரின்சிபல் சைன் அண்டு ஹெச்ஓடி சைன் அவங்கள அவங்கள வாங்கிகிட்டு நீங்கள் வரணுங்க அப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறோம் பேரெண்ட்ஸ் சிக்னேசர் போட்டு நம்ம சேங்க்ஷன் பண்ணிரலாம் இல்லை நம்ம டிடியாக தான் கொடுப்போம் அதில் எதுவும் ப்ரோப்ளம் இல்லை

ஆ சரி ஓகே நீங்களே பேசிக்கோங்க ஆமாம்ங்க உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை அவங்க கொடுப்பாங்க அது மஸ்ட்டுங்க அது இருந்தால் தான் நம்ம சேங்க்ஷன் பண்ண முடியும் ஓகேப்பா ஓகே